இந்தியாவில் நிறைய பிரபலமான டான்ஸ் இருக்குது அதில் வந்து பரதநாட்டியம் அப்புறம் வந்து கதக்களி குச்சிப்புடி இந்த மாதிரி நிறைய இருக்குது அப்புறம் எனக்கு தெரிஞ்ச நடனக்கலைஞர்கள் யார் அப்படின்னு சொன்னால் நான் எனக்கு சினிமா நிகழ்ச்சிகளை பார்த்துதான் தெரியும் நிறைய பேர் வந்து சினிமா டான்ஸ் ஆடுற இது பண்றவங்கள தெரியும் அதில் வந்து பிரபலமாக இருக்குறவங்க வந்து பிரபுதேவா மாஸ்டர் கலா மாஸ்டர் பிருந்தா மாஸ்டர் அப்புறம் ஸ்ரீதேவி மேடம் வந்து உலக வேர்ல்டு ஃபேமஸாக இருந்திருக்காங்க அவங்களதான் தெரியும் எனக்கு